தருமபுரியில் பார்த்தோம்னா விளையாட்டு அப்படின்னா கிரிக்கெட் இருக்குது கிரிக்கெட்டோடு அத்தலட்ஸ் அப்படினா அத்தலட்ஸ் இருக்குது ஷாட்பூட் ஜாவ்லின் அதெல்லாம் மேக்சிமம் இருக்குது ட்ரெய்னிங்கு செம்ம ட்ரெய்னிங்கு இங்கே தருமபுரி சொல்லணும்னா கோச்சிங் நல்ல கோச்சிங் தான் கோச்சிங்கோடு நாம் சொல்லணும்னா நம்மளோட முயற்சி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட உயர்வும் அதிகமாக இருக்கும் நிகழ்ச்சிகள் அடிக்கடிக்கு நடந்துட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு போட்டி ஒவ்வொருத்தர் ஸ்பான்ஸர் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருர் ஸ்பா ஸ்போர்ட்ஸில் இன் இன்ட்ரஸ்ட் இருக்க ஒவ்வொருத்தரும் ஸ்பான்ஸர் பண்ணுவாங்க அந்த கொஞ்சம் அதிகமாக ஒவ்வொருத்தரையும் இம்ப்ரஸ் பண்ணும் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பர்ஸனையும் இம்ப்ரஸ் பண்ணும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்ஸனை இம்ப்ரஸ் பண்ண இம்ப்ரஸன் பண்ணணும்னா நம்ம டிஸ்டிக்கில் இருந்து ஸ்டேட்டு போவாங்க ஸ்டேட்டில் இருந்து நேஷ்னல் போவாங்க நேஷ்னலில் இருந்து வேர்ல்டு நம்ம டிராஃபிக்கு போவாங்க அது மாதிரி அதிகமாக ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் கல்ச்சுரல்ஸு அது மாதிரி அதிகமாக வைக்க வைக்க தான் இங்கே இருக்க லோக்கல் ஸ்டூடண்ட்ஸுக்கு நல்லா ஒரு உற்சாகத்தை தருது சர்வதேச அளவில் போகணும்னா ஷாட்புட் போகிறாங்க அதேமாதிரி ஜாவ்லின் போகிறாங்க ஜாவ்லின் ஷாட்புட் டிஸ்க்கு டிஸ்க்கு கூட அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் இல்லை ஜாவ்லினும் ஷாட்புட்டும் போகிறாங்க ட்ரைனிங் அவ்ளோவுக்கு அவ்வளோ ட்ரைனிங்கும் அதிகமாயிருக்கு ஸோ சைமல்டேனியஸாக கபடி கபடியும் அவ்வளோ இன்ட்ரஸ்ட்டாக எடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு முறை வெளையாடும் போதும் ஒவ்வொருத்தர் டிஃப்ரண்ட் டிஃப்ரண்ட்டு டெக்னிக்கை வெச்சி யூஸ் பண்ணி ஃபு வின் பண்ணுறாங்க ஒரு ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் கபடியில் ஒருத்தர் யூஸ் பண்ணுற டெக்னிக்கை இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறது இல்லை அவங்களோடய டெக்னிக் எதோ அதைதான் தான் யூஸ் பண்ணுறாங்க அது டிஃப்ரண்ட்டாக இருக்கும் கபடிக்கு எத்தனை பேர் போகிறாங்களோ அதிகபட்சம் பேர் அமௌண்ட்டு கிடைக்கும் அது ஜாவ்லின்னா ஜாவ்லின்னாகவோ டிஸ்க்கோ ஷாட்புட்டோ அப்படி போனால் ஒவ் ஒவ்வொருத்தர் தான் போவாங்க பட் கபடின்னா ஒரு டீம் மெம்பராக போவாங்க இது ஏஜு லிமிட்டு என்னென்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அந்த லிமிட்டுக்குள்ளே தான் மேக்சிமம் எல்லோரும் போகிறாங்க ஏன்னா அந்த ஏஜில் தான் ஒவ்வொருத்தர் சுறுசுறுப்பாக இருப்பாங்க